வெல்கம் மேம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி புலாவ் வெஜ் புலாவ் இருக்கு தந்தூரி சிக்கன்ருக்கு சிக்கன் சிக்ஸ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் இருக்கு க்ரில் சிக்கன்ருக்கு ஆ இருக்கும் அவைலபிளாக தான் இருக்கும் ஆ இருக்கும் சிக்கன் தந்தூரி ஆ இருக்கு சாப்பிடுறது ஆ எடுத்துட்டு வர சொல்லவா ஆ ஓகே ஆஃபர்ஸ் ஆ தவுசணுக்கு மேல் சாப்பிட்டா தவுசண்ட் ரூபீஸுக்கு மேல் சாப்பிட்டா ஆஃபர்ஸ் இருக்கு மேம் ஆ ஓகே மேம் இதில் ஜூஸ் எக்ஸ்ட்ரா ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு மேம் சாப்பிட்ரீங்களா ஃப்ரஷ் ஜூஸில் லெமன் ஃப்ர ஃப்ரூட் மிக்ஸர் பாதாம் ரோஸ் மில்க்கு சாத்துக்குடி வாட்டர்மிலன்

நார்மலில் ஆரஞ்ச் இருக்கு சாத்துக்குடி இருக்கு ஆ பட்டர்ஸ்காட்ச் இருக்கு சாக்லெட் இருக்கு வெனிலா இருக்கு கசாட்டா இருக்கு லிட்டில் பிட்ஸ் இருக்கு

ஆ ஓகே மேம் நெக்ஸ்ட் ஆ நெக்ஸ்ட் ஆ ஓகே மேம் ஆ ஆ தேங்க்யூ மேம்